இந்த வாழ்த்து அட்டை சிலை கடிதம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த காலத்தில் நைன்ட்டீஸ் அந்தைய சிக்ஸ்டீஸ் வந்து இருக்கிற காலத்தில் வந்து எங்கப்பாவுக்கு வந்து லெட்டர்ஸ் அந்த காலத்திலெலாம் ஃபுல்லாகவே ஈமெயில்ஸ் இதெல்லாமே இந்த காலத்தில் தான் வந்துருக்குது ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டு மூலயமாவோ ஒரு வாழ்த்து எப்படின்னா ஒரு ஒருத்தவர்களுக்கு வந்து ஒரு அன்பை பரிமாறதோ ஏதா இருந்தாலும் ஒரு லெட்டர்ஸ் மூலயமா தான் வந்து பரிமாறுவாங்க ஸோ வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் கொஞ்சோம் நல்லா டிரெண்டாக இருந்துச்சு ஸோ வந்து அப்போ வந்து நல்ல நிறையா நிறையா வாழ்த்து மடலெலாம் நிறையாவே வந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த காலத்தில் இருக்கிறப்பெல்லாம் நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸு இப்போ நம்ம ஸ்கூல் வாசலில் கூட கிரீட்டிங் கார்ட்ஸ் அந்தமாதிரில்லாம் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போலாம் நல்ல அழகாக இருக்கும் பார்க்க ஸோ பார்க்க பார்க்க நல்லா இருக்கும் ஸோ வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஒரு கிரீட்டிங் கார்ட்ஸும் ஒரு ஒரு டிசைன்ஸில் இருக்கும் ஸோ வந்து பார்க்க நல்லா இருக்கும் அதேமாதிரி அந்த காலத்தில் நம்ப வீட்டில் வந்து நம்ப வீட்டில் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம வந்து அந்த போஸ்ட்டு கார்ட் அப்படிங்கிறத வச்சுருப்போம் ஒரு மெமரபிலாக ஏனால் எங்கள் அப்பாவோடதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்டஸெலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு தீபாவளிக்கோ ஒரு பொங்கல்கோ அந்தமாதிரி வந்து லெட்டர்ஸெலாம் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படி வந்து அன்பை பரிமாறப்போ தூரத்திலேருந்து ஒரு லாங் டிஸ்டென்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ வந்து இந்த ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் எல்லாமே ஒரு வந்து ஈமெயில் சாட்டிங் அப்படி தான் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டிருக்கோம் அந்தமாதிரி கிஃப்ட்ஸோ ஏதா இருந்தாலுமே சென்ட் பண்றதாக இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலங்களில் எப்படின்னா டைரெக்டா போய் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்சல்ஸ் அந்தமாதிரி சென்ட் பண்ணிகிட்டிருக்காங்க ஸோ வந்து மோரோவர் வந்து கிஃப்ட்டு வந்து மோரோவர் எல்லோருமே கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ யாராவது கிஃப்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு கிஃப்ட்ஸ் வந்து யாருக்காவது கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏனால் நம்ம வந்து கிஃப்ட்ஸ் மோரோவர் வந்து நம்ம நம்மகூட குளோஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ வந்து மூணாவது மனுஷங்களோ ஒரு தேர்ட் பர்சன்ஸ் வந்து யாருக்குமே கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க ஸோ வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லேருந்து வர கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் கிஃப்ட்னாலே நார்மலாக வந்து எல்லோருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்குது அப்படின்னாலே அதை ஒரு கிஃப்ட்டு கவர் குளோஸ் பண்ணி ஒரு கிஃப்ட்டு இருக்குது அப்படின்னாலே அதை பார்க்கறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்வமாக இருக்கும் ஓப்பன் பண்ணி எப்போ இந்த கவரெலாம் யார்றா போட்டிருக்கா நமக்கு இந்த கவரெலாம் எடுத்துகிட்டு நம்ப ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டை அந்த கிஃப்ட்டு கவர் எப்படா ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போயே அப்போ நம்ப ஃபேஸில் ஒரு ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு சோப்பு டப்பாவாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிற ஒரு காலகட்டமாக இப்போ இருக்குது ஸோ வந்து இப்ப முதல் மோரோவர் அது இப்போ வந்து எக்ஸ்பென்ஸிவா இருக்கு சப்போஸ் நமக்கு பிடிச்சவங்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கொடுத்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹாண்ட் பேக்கோ ஒரு டெடி பியர் ஏதா ஒரு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தா கூட இட்ஸ் மோரோவர் லைக் எல்லோருமே லைக் பண்ணுற ஒன்று தான் கிஃப்ட்டு ஸோ வந்து கிஃப்ட்டுனாலே யாருமே லைக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் இதுவரைக்கும் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னால் ஸோ அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அவங்களோட ஒரு அன்பை ஷேர் பண்ணுங்க ஸோ வந்து அப்போ வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது மன திருப்தி இருக்கும் ஸோ வந்து எண்ணம் போல் வாழ்க்கைனு சொல்வாங்கள்லை ஸோ நம்ம எண்ணத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம வந்து இருக்க வேண்டியது தான்